பொது போக்குவரத்து மோசமான சாலை அப்படின்னு சொன்னாலே கிருஷ்ணகிரி டு ஊத்தங்கரை இருக்கிற சாலைதான் எனக்கு தெரிஞ்சு அதுதான் ரொம்ப மோசமான சாலை அது எப்போவுமே கரடு முரடான ஒரு பாதை அங்கே போக வரவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பஸ்ஸில் போனாலும் தூக்கி போடுகிற மாதிரி ஒரு உடஞ்சி போன சாலை தார் ரோடு எல்லாம் போட்டு சரியாக இருந்தால் நல்லா இருக்கும் என்று எப்போதுமே யோசிச்சிகிட்டே இருப்போம் அதே மாதிரி ஒரே இருட்டான நைட் இரவு நேரங்களில் வரும்போது ரொம்ப இருட்டான சாலை அது போதுமான லைட் வசதி கூட இல்லை அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உடல் வலியும் வந்துவிடுது அந்த சாலையினால் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போகும்போது அந்த சாலை தார் ரோடு எல்லாம் போட்டு சரியாக இருந்தது அது வந்து பார்க்கவே நல்லா இருந்தது அதுதான் வேறு எந்த சவால்களையும் நான் சந்தித்தது இல்லை இது மட்டுந்தான் வேறு எதுவும் இல்லை